போன வாரம் நான் அமேசானில் சில பிராடக்ட்ஸ் எல்லாம் நான் ஆட்ரு போட்டுருந்தேன் அதில் வந்துட்டு பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் அதுக்கு அப்பறம் ஸ்டீல் பாத்திரோம் கிளாஸில் ஒரு ஆயில் கண்டெய்னர்ஸ் வாங்கிருந்தேன் அதுக்கப்பறம் வந்துட்டு நம்ம மசாலாலாம் போட்டு வைக்கிற மாதிரி கிளாஸ்லேயும் வாங்கிருந்தேன் பிளாஸ்டிக்ஸ்லயும் வாங்கிருந்தேன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சி அதுவும் அந்த நான்ஸ்டிக் தவாலாம் வந்துட்டு நம்ம மற்றதுலாம் வாங்கினா வந்துட்டு அது பிளாஸ்டிக் மேல அந்த கோட்டிங் எல்லாம் வந்துட்டு பிஞ்சிட்டு வந்துடும் ஸோ அது நம்ம உடம்புக்கு நல்லது இல்லை அப்படின் சொன்னாங்க ஆனால் இது வந்துட்டு அப்படி எதுவுமே ஆகல நான் ரெண்டு மூணு நாளாவே யூஸ் பண்ணிக்கிட்ருக்கேன் ரொம்பவே நல்லா இருக்குது அது கூட காம் தோசை கரண்டி கொடுத்துருந்தாங்க அதுவும் நல்லா இருந்துச்சி குவாலிட்டியாக அது மரத்தில் கொடுத்துருக்குறதுனால அது வந்துட்டு அவ்ளோ சீக்கிரம் வந்துட்டு எதுவுமே ஆகாது நல்லா இருந்துச்சு அதுக்கப்பறம் ஸ்டீல் பாத்ரம் வாங்கிருந்தோம் ஸ்டீல் பாத்ரம் வந்துட்டு ரொம்ப கெட்டியா இருந்துச்சி நம்ம நம்ம நா நம்ம பழைய காலத்தில் எப்படி வாங்கி இருப்பமோ அந்தமாதிரி நல்லா கெட்டியா இருந்துச்சி நல்லா தெரியுது கண்டிப்பா இது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்துட்டு துரு பிடிக்காது அப்படின்ட்டு நல்லா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது ரொம்ப நாளில் கண்டிப்பாக இதில் ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறதுக்கு வரும் அதே மாதிரி எண்ணெய் ஊற்றி வைக்கிறதுக்காகவும் ரெண்டு மூணு கண்டெய்னர் வாங்கிருந்தேன் நாங்கள் வீட்டில் முதல்ல யூஸ் பண்ணது வந்துட்டு இரும்புல யூஸ் பண்ணிணோம் அது எல்லாமே ஒரு மாதிரி எண்ணெய் பிசு பிசுப்போட இருந்துச்சி அது ஸோ அதை வந்துட்டு நம்ம கழுவுறதுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சி ஆனால் இது வாங்கி யூஸ் பண்ணதுலேருந்து அது எண்ணெயும் அந்தமாதிரி பிசு பிசுப்புலாம் இல்லை கரெக்டாக அந்த பாட்டில்லேருந்து ஊற்றுறது அவ்வளோ தான் ஆகுது கீழேயும் எங்கேயுமே வலியுறது இல்லை அதனால இது ரொம்பவே நல்லா இருக்குது அதுக்கப்பறம் மசாலா போட்டு வைக்கிறதுக்கு ரெண்டு மூணு கண்டெய்னர்ஸ் வாங்கிருந்தோம் அதுவுமே பிளாஸ்டிகில் வாங்கிருந்தோம் கிளாஸ்லேயும் வாங்கிருந்தோம் எல்லாமே குவாலிட்டி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது மசாலாவுமே எதுவுமே வெளிய வரல எல்லாமே நம்ம மூடி வச்சோம்னா அது அப்படியே தான் இருக்குது எறும்பு காத்துக்கூட உள்ள போக முடியாத அளவுக்கு நல்லா டைட்டாக இருக்குது ஸோ ஏ வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சி கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணலாம்